ஃபர்ஸ்ட் வந்து எனக்குலாம் வண்டி கொடுக்குறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் எனக்கு வந்து வண்டி ஓட்டணும்னு ஆசை என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தான் ஆனால் அடிப்பான் வண்டி ஓட்டும் போது எனக்கு வந்து வண்டி ஓட்ட ஓட்டணும்னு ஆசை ஆனால் ரொம்ப ஆசை ஆனால் வண்டி ஓட்டும்போது அடிப் வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது ரொம்ப பெருமை எனக்கு இதாருக்குது பெருமையாக இருக்குது ரொம்ப ஆசை ரொம்ப கற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மற்றது ஃபோர் வீலர் ஓட்டணும்னு தான் ஆசையா இருக்குது காருலாம் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்டு தான் கற்றுக் கொடுக்குறேன்ருக்கான் ஆனால் ஓட்டணும் ஓட்டிடுவேன் எப்படியா இருந்தாலும் ஆசை எனக்கு கண்டிப்பாக நிறைவேத்திருவேன் டென்த்தில் வந்து என் ஃப்ரெண்ட் சொன்னான் நான் உன்னோட அதிகமாக மார்க் எடுத்துடுவேன் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவன் வந்து மூணு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டான் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் அவனோடய மார்க் அதிகமாகதான் எடுத்திருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான் நான் சுத்தமாக படிக்க மாட்டேன்னு நான் அதனாலயே வேணுமினே படித்து நல்லா மார்க் எடுத்தேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல் எடுத்தேன் அதனாலதான் இல்லைனா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லேனா அவ்வளோ மார்க் எடுத்திருக்க மாட்டேன் என் காலேஜிலேயும் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து அரியர்லாம் விழுந்தது அப்புறம் செகண்ட் செமஸ்டரில் எல்லாத்தையும் படித்து கத் நல்லா முடியும்னு நினச்சி படித்தேன் அதனால் தான் காலேஜ் வந்து சேர்ந்தேன் டென்த் முடித்திட்டு அப்புறம் லெவன்த் டுவல்த்து படிக்க முடியாமல் அதுதான் காலேஜ் வந்து சேர்ந்து முடியும்னு நினச்சி படித்திதுனால தான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் உள்ள அரியரையும் க்ளீயர் பண்ணி வந்து நான் இப்போ செகண்ட் செமஸ்டர் முடித்திருக்கேன் செகண்ட் செமஸ்டர்லேயும் அரியர் இல்லாமல் வந்திருக்கேன் அதனால தான் இப்போ வந்து செகண்ட் இயர் வந்துவிட்டேன் அரியரே இல்லாமல் அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸெலாம் கிண்டல் என்னால் படிக்க முடியாதுன்னு சார் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிணாரு படிக்க முடியாதுன்னு ஆனால் இதுக்காகவே நான் படித்து பாஸ் ஆகினேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டருலேயும் அரியர் வச்சுதுனாலயும் நான் பாஸ் ஆகிருக்கேன் என் சாரால் தான் நான் பாஸ் ஆகினேன்